நான் எங்கள் வீட்டில் ஒரு எழுபது கல்யாணம் வச்சுருக்கோம் ஒரு நூறு புக் சிலப்பதிகாரத்தில் எனக்கு தேவைப்படுது உங்கள்கிட்டதான் வாங்கிட்டிருக்கோம் பார்த்து ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி செஞ்சு கொடுங்க

எனக்கு வந்து பதினைஞ்சாம் தேதி தேவைப்படும் அதுக்குள்ளே நூறு புக் வேணும்

ஆ டிஸ்கவுண்ட் எவ்வளோ பண்ணுவீங்க நான் நூறு புக்குகிட்டே உங்கள்கிட்ட ஆர்டர் போடுறேன் அதனால் எவ்வளோ பண்ணிக் கொடுப்பீங்க ஒரு புக் என்ன விலை வரும் ஆ சரி நான் நூறு புக்தானே ஆர்டர் போடுறேன் எவ்வளோ பண்ணி கொடுப்பீங்க

அப்படியா இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜாக டிஸ்கவுண்ட் பண்ணுங்களேன் உங்ககிட்டேதான் நாங்கள் வாங்கிட்டிருக்கோம் ஆ இன்னும் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க உங்ககிட்டேயே நான் வாங்கிக்கிறேன்

ம் ஓகே ரொம்ப நன்றி ஆ நம்பர் எழுதிக்கோங்க ஆ ம் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபோர் டூ செவன்

கண்டிப்பாக கிடச்சிடும்ல ஏன்னால் நான் வேறு எங்கேயும் இனிமே போய் நான் ஆர்டர் பண்ண முடியாது நான் அடுத்தடுத்த ஒர்க் இருக்குது அதனால் நீங்கள் ஃபோர்டின் அன்னிக்கி கண்டிப்பாக கிடச்சிடும்ல நான் வந்து எடுத்துக்கணும்மா இல்லை நீங்களே வீட்டில் கொண்டாந்து கொடுத்துடுவீங்களா நூறு புக் ஆ

டெலிவரி சார்ஜ் உண்டா அதுக்கு எப்படி ஃபிரீ டெலிவரியா ஹண்ட்ரட் ரூபீஸா சரி ஓகே ஓகே ஆ பண்ணிடுறேன் ம் ஓகே தேங்க்யூ ஆ